ஹலோ சொல்லுங்கள்

ஆ ஓகே ஆ சொல்லுங்கள் ஓகே

ஆ ஓகே எங்கே எங்கே காணாமல் போணுச்சு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேயா எத்தனை மணிங்க எத்தனை மணிக்கு பத்தரை மணியா காணாம போய் எத்தனை நாள் ஆகுது ஒரு நாள் ஆகுதா சார் உங்கள் ஃபோன் நம்பரு டீடெயில்ஸ்லாம் சொல்கிறிங்களா என்ன மாடலு என்னன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன்

இருபது அம்மாசி நகர் நாகப்பட்டினம் மொபைல் நம்பரு பத்து முப்பத்தி எட்டு நாற்பது ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ ஓகே உங்கள் நேமு உங்கள் உங்கள் இது வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் இருபது காமராஜர் நகர் நாகப்பட்டினம் ஓகே மொபைல் கண்டுப்பிடிச்சி

ஆ சரிப்பா